நான் தொடர்ந்து ஒரு கிலோமீட்டர் தூரம் ரன்னிங் செய்வேன் சற்று ஓய்வெடுக்கணுங்க்காக எட்டு போட்ட மாதிரி ரன்னிங் செய்வேன் அப்புறம் நின்ற இடத்துலேருந்து ரன்னிங் செய்வேன் இதனால் எனது உடல் வலுவாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கிறதுக்கு ஓட்டப்பயிற்சி மிகவும் ஒரு துணையாக இருக்கிறது எட்டு போட்டு ரன்னிங் செய்யும் போதோ உடலில் உள்ள வியர்வை அதிகமாக வரும் அதனால் உடம்பில் உள்ள கெட்டக் கொழுப்புகள் நீங்கும்